விவசாயம் என்பது ஒரு தொழிலாகும் விவசாயிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் விவசாயம் செய்ய முடியும் விவசாயத்தை பொருத்தவரை மக்கள் எல்லோருமே சேர்ந்து பாடுபட்டால் விவசாயத்தை காப்பாற்றலாம் விவசாயம் என்பது ஒரு கஷ்டப்படுகிற வேலையாகும் உதாரணத்துக்கு மக்கள் முதல்ல நெல்லை போட்டு அதில் தண்ணிர் செலுத்தி தன் உரம் செலுத்தி மருந்து அடித்து கருது அறுத்து விவசாயத்தை காக்க ரொம்ப பாடுபட்டு வராங்க எல்லா மக்களும் அழியாமல் இருக்கணும்னா விவசாயத்தை செஞ்சாலே போதும் எல்லோரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருமே விவசாயத்தை ஒரு தொழிலாகவே மேம்படுத்தலாம் நெல் மட்டும் தான் விவசாயம் செய்வது என்று இல்லை கோதுமை கடலை கிடல எது போட்டாலும் நம்ம விவசாயத்தை எந்த வேலை பார்த்தாலுமே விவசாயிகள் கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணால் தான் விவசாயத்தை சாகுபடி செய்ய முடியும்